இன்னும் வேலைக்கு வெளியே எனது பொழுதுபோக்காக நூலகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுபதை ஒரு பழக்கமாக நான் வைத்திருக்கிறேன் எனது மாவட்ட தலைமை நூலகத்தில் நான் ஒரு உறுப்பினராக உள்ளேன் எனது கல்லூரி முதல் இப்பழக்கத்தை நான் தொடங்கினேன் எனது தோழி மிகவும் நாவல் படிப்பாளர் மிக வேகமாக நாவல் நாவல்களை படித்து முடித்து எனக்கு தருவார் நான் அதை ப மெதுவாக படித்து படித்து அ அதன் சுவையை அறிந்ததும் நானும் அதன் பிறகு நாவல் ப படிக்க ஆ ஆர்வமானேன் இன்று வரைக்கும் நிறைய கதை புத்தகங்கள் தின தின பேப்பர்களில் வ வரும் கதை புக்குகள் உட்பட துணுக்குகள் கூட விடாமல் படிக்கும் பழக்கம் எனக்கு மிகுந்த ஆர்வத்தை குடு உண்டு கொடுத்திருக்கிறது அதே போன்று பிற மொழி ப சினிமாக்கள் பார்ப்பதிலும் நான் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளேன் எனது கவனத்தை நான் திசை திருப்ப ஆசைப்படும் பொழுதெல்லாம் பிற மொழி திரைப்படங்களில் அதிகம் கவனம் செலுத்துவேன் ஏனெனில் புரியாத மொழி படம் நாம் பார்க்கும்பொழுது அதன் கதையை உ உன்னித்து கவனிக்கும்போதும் நமது சொந்த வா பிரச்சினைகளை நாம் மூழ்கடித்து அதில் கவனம் செலுத்துவோம் அவ்வாறாக காலம் தாழ்த்தும்போது எந்த ஒரு பிரச்சினயையும் எதிர்க்கும் சக்தியானது நமக்கு இயற்கையாகவே கடவுள் கொடுத்திருக்கிறார் ஆகவே அந்த காலம் தாழ்த்தமைக்கு உண்டான சக்தியை நான் திரைப்படங்கள் மூலம் பெறுகிறேன் அது எனக்கு மிகுந்த உதவிகரமாக இருந்திருக்கிறது ஒரு சில காலங்களில்